எங்க குடும்பத்தில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருந்தது இருக்குதுன்னால் அவங்களுக்கு நான் வந்து சமைக்கக் கூடிய உணவு வந்து ரெண்டுதாங்க ந்து பார்த்தீங்கனா சுகரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கனா சுகரில் வந்து கம்ப்ளீட்டாக போடவே மாட்டேங்க அவங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனால் அவங்களுக்கு ஒரு கால் ஸ்பூனு அந்த மாதிரில்லாம் போடுவேங்க சுத்தமாக வந்து ஓவராக நார்மலுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுனா அவங்களுக்கு பார்த்தீங்கனா கம்ப்ளீட்டாக சுகர் போடாமல் தாங்க கொடுப்பேன் அதே மாதிரி வந்து அவங்க கண்டிப்பாக காலையில் வந்து அலாரம் வச்சு அவங்கள எழுப்பி வாக்கிங் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக போகணுங்க வாக்கிங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கனா அந்த காலையில் வந்து டீ காஃபி அதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு நைட்டு படுக்கும்போது மட்டும்தாங்க ஒரு டம்ளர் பால் அதுவும் வந்து சுகர் நார்மலாக இருக்கிறவுங்களுக்கு கால் ஸ்பூனும் சுகர் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனால் அவங்களுக்கு வந்து வித்தவுட் சுகர் தாங்க காலையில் வந்து கூழ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறதுங்க அப்புறம் கோதுமை வந்து கண்டிப்பாக ஒரு நேரமாவது கண்டிப்பாக சேர்த்திக்குவோங்க கோதுமை தோசை வெறும் கோதுமை ரவை அந்த மாதிரி அது மாதிரி ப்ரஷர் இருக்கிறவுங்களுக்கு பார்த்தீங்கனா சால்ட்டு வந்து எப்பவுமே வந்து அரைவாசிதாங்க அரை சால்ட்டு தாங்க ஆவியில் வேகிறதுதான் அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறது இதுன்னு பார்த்தீங்கனா நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கனா வந்து கண்டிப்பாக மட்டன் சிக்கன் எதுவுமே கிடையாதுங்க மீன்தாங்க அதுவும் மீன் வந்து குழம்புதாங்க எண்ணெயும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகதாங்க எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நாங்களுமே குடும்பத்துகாரங்கள் அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியான்னு இல்லாமல் எல்லாமே அவங்க ரவைன்னா நாங்களும் ரவைதாங்க சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியே எல்லாம் அப்போதான் வந்து நான் அவங்களுக்கு ஒரு மாதிரி தனியாக எப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் இந்த பால் அந்த மாதிரி டைம் அது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து சுகரெலாம் கூட குழந்தைங்களுக்குலாம் வந்து சுகர் போட்டே எப்பவும் போல் நார்மலாக கொடுக்குறதுங்க இந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நோயும் வந்து நோயிலிருந்தும் சீக்கிரமா விடுப்பட்டுடுவாங்க அதே மனதளவுலேயும் அவங்க வந்து இப்போ நம்மள வந்து தனிமைப்படுத்தி நம்மளுக்குன்னு தனியாக செய்கிறாங்களேன்னு அவங்களும் வருத்தப்படாமல் இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இதுதாங்க நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிற ஒரு வழிமுறை இது சமைக்கிற உணவும் அதே மாதிரிதாங்க கோதுமை அதே மாதிரி அரை உப்பு சர்க்கரை அதே மாதிரி பார்த்தீங்கனா அரை சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்கிறவுங்களுக்கு அதுவும் இல்லைங்க இதுதாங்க நாங்கள் கடைப்பிடிக்கிற ஒரு உணவு முறை அவ்வளோதாங்க